மேம் நான் உங்கள் கிட்டே யூனிஃபார்ம் தைக்க சொல்லி ஒன் வீக் முன்னாடி கொடுத்துருந்தேன் இல்லையா ஸ்டிச் பண்ணிவிட்டீங்களா

மேம் லாஸ்ட்டு லாஸ்ட் வீக் கொடுத்தேன் மேம் யூனிஃபார்ம் கலர் வந்து ரெட் வித் க்ரே ம் டூ டேஸ் அச்சோ இப்பயே டே ஸ்கூலில் டூ டேஸில் கொடுத்துருவீங்க மேம் இப்பயே ஸ்கூலில் திட்டிகிட்ருக்காங்க கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்குது இன்னும் யூனிஃபார்ம் ஸ்டிச் பண்ணலையா உங்கள் பையன் மட்டும்தான் யூனிஃபார்ம் போடாமல் வந்துகிட்ருக்கான் எல்லாேருமே என்ன கேள்வி கேட்குறாங்க பேரண்ட்ஸெலாம் சொல்லிகிட்ருக்காங்க ஒன் வீக் ஆகிடிச்சி இல்லையா நான் நாலு நாளில் தைச்சி கொடுக்க சொல்லி சொன்னேன் இப்போ ஒன் வீக் மேலேயே ஆகிடிச்சி நீங்கள் டெலிவரி கொடுக்க வேண்டிய டேட்டுக்கு மேலேயே ஆகிடிச்சி இல்லையா சரி ஓகே மேம் இதுமாதிரி நெக்ஸ்ட் டைம் வராதமாதிரி பார்த்துக்கோங்க மேம் கம்பெனியில் ஆள் இல்லைன்றது வந்து உங்களோடய ப்ராப்ளம் சரி நீங்கள் வந்து ஆள் இல்லாதன்றப்போது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆளை ஓகே ஓகேம்மா அது ஸ்கூலில் பேசுகிறது ஒரு ப்ராப்ளம் இல்லை இப்போ கொழந்தை வந்து ஃபஸ்ட் டைம் ஸ்கூலுக்கு போகிறதால அந்த எல்லாேருமே யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க நான் மட்டும் யூனிஃபார்ம் போடாமல் போகிறேன்றது இந்த கில்ட்டி ஃபீலிங் அவனுக்கு வருது ஸோ அதனால் அவன் டெய்லி வந்தோவுன்னையே கேட்டுகிட்டே இருக்கான் யூனிஃபார்ம் எங்கே யூனிஃபார்ம் எங்கே யூனிஃபார்ம் எங்கேன்ட்டு சரி ஓகே மேம் ஒரு டூ டேஸ்சில் கண்டிப்பாக கொடுத்துட்ற மாதிரி பாருங்க மேம் கொஞ்சம் ம் தேங்க் யூ